ஹலோ வணக்கம் மேம் ஆ யெஸ் மேம் சொல்லுங்கள் ஓகேம்மா ஆ மெக்கானிக் ஒரு நிமிஷமா பார்த்துட்டு சொல்லுறேன் ஆ ஆ மெக்கானிக் ஆ வேகன்ஸி இருக்கும்மா ஃபோர் வேகன்ஸி இருக்கு அப்புறோம்மா எப்போ போகற ஐடியாவில இருக்கீங்க ஆ நெக்ஸ்ட் மந்த் ஒன் டேட் இருக்கு அந்த டேட்டில் உங்களுக்கு ஓகேங்களா ஆ ஓகேம்மா என்னென்ன ரெடி பண்ணுன்னு சொல்லிவிட்றேன் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் எடுக்கணும் விசா எடுக்கணும் மெடிக்கல் செக்அப் பார்க்கணும் அது பண்ண இது மட்டும் நீங்கள் பண்ணனும் நாங்க ஃப்ளைட் டிக்கெட் நாங்கள் அடிச்சிவிட்டு உங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே என்ன பண்ணனும் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுறது எங்கே எல்லாத்தையும் நாங்கள் பாத்துக்கறோம் நீங்கள் கவலைப்படாம போகலாம் பயப்பிட வேணா ஆமாம் மேம் நான் உங்களை ஃப்ளைட் ஏற்றி விடுற வரைக்கும் நான் நீங்கள் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருப்பீங்க நீங்கள் அங்கே போயிவிட்டு இறங்குன வரைக்குமே அங்கே எங்கள் டீம் இருப்பாங்க அவங்க உங்களை ஃப என்ன செய்யணும் போகணுன்றது அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க ஏற்கனவே நாங்கள் ஒரு எட்டு பேர் அனுப்பி இருக்கோம் அவங்கள எல்லாமே வந்து அங்கே உள்ள இதெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கணும் உங்களுக்கு எதா பிரச்சனனாலுமே அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் எதானாலும் நீங்கள் அவங்கள காண்டெக்ட் பண்ணலாம் மேம் இன்னோரு ரூல்ஸ் என்னான்னா உங்களுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மந்த்து சாள்ரி வந்து இருக்காது ஆமாம் மேம் நீங்கள் செகண்ட் மந்த்துல தான் உங்கள் சாள்ரிய நீங்கள் வாங்க முடியும் ஆ ஏன்னா உங்களை அனுப்பிச்சி வைக்கிறோம் இல்லைங்களா அந்த சார்ஜி எங்கள் டீம் அங்கே ஹெல்ப் பண்ணுறது இல்லை சு உங்கள் எதா பிரச்சனனாலுமோ வந்து நாங்கள் வந்து உங்களை ஃப்ரீயாக உங்களை டிக்கெட் போட்டு அங்கே அமிச்சி கூப்பிட்டு வந்துருவோம் இது எல்லாத்துக்கும் ஆமாம் அதனால வந்து உங்களோட ஃபஸ்ட் மந்த் சாள்ரிய வந்து நாங்கள் எடுத்துக்குவோம்மா ஆ நீங்கள் எங்களுக்காக தனியாக எதுவும் பே பண்ணுறது இருக்காது நாங்கள் அது பண்ணிக்கிவோம் ஆ நீங்கள் இந்த விசா பாஸ்போர்ட் இதெல்லாம் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மந்த்து உங்களுக்கு ஓகே ஆயிரும் நான் கால் பண்ணுறேன் அப்போ நீங்கள் ஒரு டூ டேஸ் முன்னாடியே கால் பண்ணிவிட்றேன் நீங்கள் ரெடி ஆயிரணும் ஓகே ஓகேம்மா தேங்க் யூ